எங்களுக்கு சொந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா கிராமம்தான் அந்த கிராமத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நகரத்தை விட கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமுமே அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கிராமத்துக்கு நாங்கள் போவோம் பத்து நாளாவது நாங்கள் இருப்போம் அந்த பத்து நாளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த கிராமத்தை விட்டு வரதுக்கு மனதே இருக்காது அங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து நகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம கேஸில்தான் சமைத்து சாப்பிடுவோம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அடுப்பில் விறகடுப்பில் சமைத்து சாப்பிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பாட்டிங்க வயசானவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா நல்லா நம்மகிட்ட பேசுவாங்க குழந்தைங்களுமே ஃப்ரீயாக நல்லா விளையாடுவாங்க ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க எல்லா விளையாட்டு போட்டி எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா சமைத்து சாப்பிடுவாங்க கூட்டாஞ்சோறு அந்தமாதிரி சாப்பாடு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சமைத்து சாப்பிடுவாங்க அங்கே எல்லாம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா நம்மளா வந்து வி விளைவித்து மண்ணில் விளைவித்து சாப்பிடுற பொருளாகதான் இருக்கும் நம்மள்லாம் வந்து காசு போட்டு வாங்கிறத விட கிராமத்தில் வந்து நம்பளாவே வீட்டு வாசல்லேயே தோட்டம் மாதிரி போட்டு அந்த தோட்டத்திலேருந்து பயிர் பண்ணி வரதுதான் காய்கறிகள் எல்லாம் நம்மளாம் சாப்பிடுவோம் கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் தண்ணீயிலேருந்து உணவுலேருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் கிராமத்தில் வந்து போடுவாங்க டிவின்றது பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிராமத்தில் பார்த்திங்கன்னா வாசலில் வெளியே போடுவாங்க எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக வந்து அந்த டிவி படம் பார்ப்போம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெளியே போகிறது கோவில் திருவிழா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்டர்டெய்ன்மெண்ட்டா இருக்கும் நல்லா ஜாலியாகவும் இருக்கும் விளையாட்டு போட்டி வைப்பாங்க கிராமத்தில் அதில் ஒட்டப்பந்தயத்தில் நல்லா ஜெயித்து ஜெயிப்போம் கோலப் போட்டி அப்புறமேட்டுக்கு வந்து சிலம்பாட்டம் ஓயிலாட்டம் கலை நிகழ்ச்சி டான்ஸ் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் கிராமத்தில் நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா திருவிழாலாம் பத்து நாள் திருவிழாவாக மஞ்சள் நீராட்டு மஞ்சள் நீ நீராட்டு விழா வைப்பாங்க அப்புறம் சாமி வந்து ஆற்றுல விடுறது சாமியை ஆற்றிலேருந்து எடுத்துட்டு வரது பூ வைக்கிறது சாமிக்கு வந்து படையல் போடுறது இந்தமாதிரி சின்னச் சின்ன விஷயங்கள் வந்து கிராமத்தில் நிறையவே இருக்கும் அப்போ கிராமத் திருவிழான்னு கிராமத்தில் திருவிழான்னு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கிராமத் திருவிழான்றப்போ எல்லார் வீட்லேயுமே சுண்ணாம்பு அடித்து அப்புறம் சாணியில் வந்து வீடெல்லாம் வழித்து கோலம் போட்டு கோலம் போட்டு திரு ஊர் பார்த்திங்கன்னா திருவிழா கோலமாக இருக்கும் கிராமத்தில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரலாம் திருவிழா மாதிரி கிராம வாழ்க்கை வந்து எப்பயுமே வந்து நகரத்து வாழ்க்கையை விட ரொம்ப கிராமத்து வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதேமாதிரி தண்ணீர் பார்த்திங்கன்னா அடிபைப்பில் தண்ணீர் அடித்து தண்ணீர் அடித்து வீட்டில் வந்து தொட்டியில் ஊத்துகிற மாதிரி பேரலலில் வச்சு ஊத்துகிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போய் நடந்து போய் காற்றாட நம்ம காற்றாட நடந்து போகலாம் வெளியே உட்காந்து நிலா சோறு சாப்பிடலாம் வெளியே பாய் போட்டு மொட்டை மாடியில் படுத்து நிலாவை பார்க்கலாம் எல்லாம் கிராமத்தில் நல்லா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இருக்கும் கண்ணாம்மூச்சி விளையாடுறது மரம் ஏறி கொய்யாப்பழம் இளநீர் பறித்து சாப்புடுறது தோட்டத்துக்கு போய் மாங்காய் பறிக்கிறது அப்புறம் அங்கே கல் வச்சு விளையாடுறது எல்லா விளையாட்டுகளுமே சொந்த நம்ம ந கிராமத்தில் எல்லா விளையாட்டுமே நல்லாயிருக்கும் விளையாட்டைப் பொறுத்த வரைக்கும் விளையாட்டு திருவிழா ஆட்டம் பாட்டம் கலை நிகழ்ச்சிகள் என்று கிராமத்து வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கும் நகரத்து வாழ்க்கையை விட கிராமத்து வாழ்க்கைன்றது ரொம்ப இயல்பாகவே நல்லாயிருக்கும் இதேமாதிரி கிராமத்துக்குப் போய்ட்டோம்னாலே நகரத்துக்கு வரணுமுன்னு ஆசையே இருக்காது எப்படா நம்ம வீட்டுக்கு கிராமத்திலேயே இருப்போமே வீட்டுக்கு போகவே கூடாதுன்ற இயல்புதான் எனக்கும் இருக்கும் கிராமத்தை விட்டு வரத்துக்கு எனக்கு மனதே வராது அய்யய்யோ நாளைக்கு நம்மளுக்கு ஸ்கூல் ஆகிடுமே நம்ம கிராமத்திலேருந்து போகணுமே இங்கயே இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி மனம் வருத்தம்லாம் நிறையவே இருந்திருக்கு நான் ரொம்ப கிராமத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கிராமத்து வாழ்க்கைதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு